இன்றைய உலகத்தில் தமிழ் மொழி அழிந்து கொண்டே இருக்கிறது அதுக்குண்டான காரணம் இந்த ஆளும் அரசாங்கங்கள் தான் அதை வந்து தமிழ் பேசுபவர்களில் தமிழ் மொழிய வளர்க்கணுான்ற பேசுகிறவுங்க வளர்க்கறதில்ல எல்லாம் இங்கிலிஷ் இங்கிலிஷ் ஆங்கிலம் வேறு பாஷை தமிழ் பேசுகிறவுங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கனா வேறு வேறு இங்கிலிஷில் பேசுவாங்க நம்ம அப்படி இப்படி இருக்கும்போது நம்ம பாஷையை எப்படி நம்ம தாய்மொழிய எப்படி காப்பாற்றுறது என்ன சவால்கள் இதை காப்பாற்றுறதுக்கு உண்டான அஜெண்டாவை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அரசியல் ரீதியாகவும் சரி சமுதாய ரீதியாகவும் நம்ம மொழிய பார்த்துக்காக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு எல்லாேருக்கும் உண்டு